ஆதிகாலம் முதல் இன்றையக்காலம் வரை வந்து நமக்கு தமிழ்தான் முக்கியமான மொழியா இருக்கு தமிழ் மூல மொழியா இருக்குறதைவிட தமிழ்மொழிதான் முதன்மையான மொழியாகவும் இருக்கு இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஆரம்பத்தில் சொல்றப்போ தமிழ் தமிழ்லதான் சொல்லிட்டுருந்தோம் தமிழ் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் ஒழுக்க ஒழுக்கம் தமிழோட பண்பாடு தமிழோட வளர்ச்சி அது வந்து நிறையா இருந்துது காலப்போக்கில் தமிழ் எந்த அளவுக்கு வளர்ச்சி கொடுத்துது அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறத பல மொழிகளில் மொழி பெயர்க்கிற அளவுக்கு வந்துது தமிழ்ல எழுதுன புராண கதைகள் தமிழ்ல எழுதுன திருக்குறள் இது எல்லாத்தையுமே வந்து இங்கிலீஷில் மொழி பெயர்த்தாங்க மொழி பெயர்த்தது யார் ஜியுபோப் இதைமாரி சின்ன வயசுலையே படிச்சுருப்போம் அதிகமாக நம்ப என்ன யூஸ் பண்ணுவோம் அதிகமாக தமிழ் வார்த்தைதான் யூஸ் பண்ணுவோம் நம்ம எங்கேயாவது வெளில போறப்போ நான் அதர் லாங்குவேஜை பேசுறதைவிட தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அதனால தமிழ் லாங்குவேஜ் நமக்கு முதன்மையாக இருக்கு ஸோ அதர் கண்ட்ரி அப்படின்ட்டு வரப்போக்கூட நம்ம தமிழ் லாங்குவேஜ் நம்ப தமிழ் சாங்ஸ் மூவிஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லெவல்லே வச்சுருக்காங்க ஃபேமஸாக பா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து நினைச்சி பாக்குவோம் இல்லையா அதேமாரிதான் தமிழ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தமிழ் இல்லை அப்படின்றப்பட்சத்துக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்தான் இருக்கு இப்போ நம்ப சா காமனாக எங்கேயாவது வெளில போகறோம் வெளில வந்து அதர் கண்ட்ரி அப்டின்றப்போ அதர் கண்ட்ரியில நம்ம என்ன என்ன நமக்கு தேவையாக இருக்கும் அங்கே நமக்கு எதுவுமே தெரியாது எதுவுமே பேச தெரியாது ஸோ தமிழ் நமக்கு தமிழ்ல இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக எதாவது திங்ஸ் வாங்குறதாக இருந்தாலும் யார்கிட்டையாவது பேசுறதாக இருந்தாலும் எதாவது ஒரு நம்ப பொருள் செய்யணும் அப்படின்றதுனால தமிழ் லாங்குவேஜ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு முன்னாடிதானே நமக்கு வந்து இங்கிலீஷில்லாம் வந்துவிட்டு அதிகமாக ச கால்குலேஷன் இப்போலாம் அப்படி இல்லை வெறும் தமிழ்தான் தமிழ் மட்டும் நல்லா படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு இருக்கு எப்பையுமே எத்தனை லாங்குவேஜ் வந்தாலும் எத்தனை ஒரு வளர்ச்சி கொடுத்தாலுமே தமிழ் அப்படின்தான முதன்மையில் நிற்கிது என்னைக்குமே தமிழ் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு தமிழ்ங்கிறது தான் ஒரு வளர்ச்சி தரும் மொழியாக இருக்கணும் அப்படின்னு தமிழ் படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டோன்றது தமிழ் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நம்ப அய்ய தமிழ்தானே இதில் என்ன இருக்கு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் ஃபேமஸ் அப்படின்றப்ப தமிழ்நாடுக்கு தமிழ் மட்டும் தான் ஃபேமஸாக இருக்கணும் தமிழ் லாங்குவேஜ் எல்லா இடத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்போனன்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட விருப்பமும்